எங்கள் கிராமத்தில் தொண்டை வலின்னு பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி சீரகம் மிளகு தண்ணியில் போட்டு வெத்தலை கருப்பு வெத்தலை கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குழந்தைங்களாகட்டும் பெரியவங்கனாலும் கொடுப்பாங்க சின்ன குழந்தைங்களுக்கு ப அப்போ அப்போ வந்து அந்த மாதிரி தண்ணியில் போட்டு கற்பூரவல்லி கையில் போட்டு கூட கசக்கி அந்த தண்ணியை பாலாடையில் விட்டு க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போல்லாம் எங்கள் கிராம வைத்தியனால் கிராம வைத்தியமா அந்த மாதிரி அது பழசாயிடுத்து இப்போ டிரெடிஷனல் என்னன்னால் மருந்து மாத்திரை கிராமமே பரவாயில்ல இப்போ மருந்து மாத்திரை டேப்லெட்டு தான் இப்போ நிறையா இருக்குது கிராம சைடு பரவாயில்ல